இப்போ வ ஒருத்தவங்க வந்து ஏகிட்ட கேட்டாங்க நீங்கள் வந்து தோட்டம் வச்சுருக்கிங்கலே எப்படி வந்து தோட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க எப்படி வந்து ஆரம்பிச்சிங்க அப்படினு கேட்டாங்க அதோட நான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணன் குறிப்புலாம் கொடுத்த அது என்ன நான் சொன்னனா நீங்கள் வந்து ஃபர்ஸ்டு வந்து ஒரு குட்டியாக வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஒரு ந நிலம் மாதிரி ரொம்ப பெருசாக வேணாம் ஏன்னா தோட்டம் கொஞ்சம் மீடியமான அளவுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அதை வந்து நல்ல நல்ல மண்ணா இருக்கனும் அது வந்து இது நல்ல மண்ணா இல்லைனா வந்து செடிலாம் வந்து ஒழுங்காக முளைக்காது அதுனால நல்ல மண்ணா இருக்குனும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்டு நல்ல மண்ணுலாம் அந்த இதை வந்து வாங்கிக்க சொன்னன் நிலத்த நல்லா உழுந்து அதுலலாம் மண்புழு மண்புழு வந்து தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மண்புழு இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்தில் உள்ள எல்லாமே நல்லா காயிக்கும் அது வந்து ம நமக்கு ஃபார்மர் ஃப்ரெண்டு அப்படினு சொல்லுவாங்க அதை அந்த மண்புழுவை அந்த மாதிரி அது வந்து நல்லா பண்ணி அந்த நிலத்த வந்து நல்லா இது பண்ணிக்க சொன்னேன் அப்புறம் வந்து நம்ப காய்கறிலாம் வெளியில வாங்காம தோட்டத்துலையே நடுறத்துக்காக அவங்கள்ட வந்து நான் சொன்னேன் காய்கறி நிறையா விதவிதமான காய்கறிலாம் நட்லாம் அப்படினு ஐடியா கொடுத்துட்டு எல்லா காய்கறியுமே வளர்த்தோம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் தோட்டத்தில் போட்டு வளர வச்சோம் அப்புறம் ஒரு இன்னொரு ஒரு சைடில் வந்து வெஜிடபுலாக போட்டோம் காய்கறியாக இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் பூக்கள் போடலான்டு ரோசாப்பூ மல்லிபூ இந்த மாதிரி ஒவ்வொன்னாக வச்சோம் ரோசாப்பூ பூக்கும் போது அவ்வளவு அழகாக இருக்கும் அது வந்து அந்த வண்ணம் வண்ணமாக பூக்கும்போது அந்த ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந் அந்த அதுதான் வந்து பார்த்தாலே அவ்வளவு மகிழ்சியாக இருக்கும் அந்த பூக்களை பார்க்கும்போது அந்த பூக்கள் இருக்கிற இடத்துக்கு போனாலே அவ்வளவு மகிழ்சியாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நான் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணன் இந்த குறிப்புலாம் சொன்ன நானே அதோட அவங்க வந்து ரொம்ப நன்றி சொல்லிகிட்டே இதுதான் வந்து பண்ணுறோம் அப்படினு சொல்லிவிட்டு பண்ணாங்க அதே மாதிரி காய்கறியும் விளஞ்சிது நல்லா விளஞ்சி அவங்க எனக்கும் கொடுத்தாங்க நீங்கள் குறிப்பு கொடுத்ததுனாலதா இவ்வளவு நல்ல காய்கறியாக வந்துயிருக்கு அப்படினு சொல்லிவிட்டு எனக்கும் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோசமாக இருந்துச்சு இந்த இந்த குறிப்புலாம் நான் சொன்ன அவங்கள்கிட்ட அதோட வந்து இப்போ அவங்க நல்லா தோட்டம் பராமரிச்சிட்யிருக்காங்க